மார்க்கெட்டில் ரெடிமேட் ஆடை வந்து எப்படி இருக்கும்னால் குவாலிட்டியே இருக்காது கடையில் வந்து உடனே ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் மட்டமான குவாலிட்டியில் தான் வச்சுருப்பாங்க அதனால் உடனே கிழிஞ்சிரும் இதுவே நம்ம கையால் தச்சோம்னால் அது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்து துணி கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்து அது நம்ம தச்சோம்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு போடவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுலாக இருக்கும் இதுதான் மார்க்கெட்டில் உள்ள ரெடிமேடுக்கும் நம்ம கடையில் நம்ம வீட்டில் வாங்கி தைக்கிறதுக்கும் உள்ளே வித்தியாசம் மார்க்கெட்டில் உள்ளது வந்து குவாலிட்டியும் இருக்காது நம்மளுக்கு கம்ஃபர்டபுலும் இருக்காது அவங்க எப்படி தச்சுருப்பாங்க எந்த ஃப்ராடக்ட் துணி போட்டிருப்பாங்கனு தெரியாது நம்ம வீட்லேனா நம்மளே துணி ஒவ்வொன்றையும் பார்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் எல்லாமே பார்த்து நம்மளே தச்சுக்கலாம் எதுக்காண்டி வந்து ரெடிமேடை விட எல்லோரும் கையால் தச்சதை ப்ரிஃப்பர் பண்றாங்கன்னால் குவாலிட்டி குவாலிட்டி இருக்காது ஈஸியாக கிழிஞ்சிரும் வெயிலில் அப்படிலாம் போட்டால் ஈஸியாக இத்து போயிடும் ஆனால் நம்ம வீட்டில் வாங்கினது அப்படி இல்லை நம்மளே தச்சுக்கலாம் அப்படியே ஈஸியாக கிழிஞ்சாலும் நம்மளே அதெல்லாம் இது பண்ணிக்கலாம் ஆனால் கடையில் உள்ளது அப்படி இல்லை நம்ம வந்து தைக்க முடியாது அது வந்து அவங்க வந்து வேறே ஒரு மாதிரி குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க அதை எப்படியும் நம்ம தைக்க முடியாது இதனா நம்ம தச்சுக்கலாம் நம்ம நம்மளுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குமோ என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஆரி ஒர்க் போடணுன்னால் ஆரி ஒர்க் போட்டுக்கலாம் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் நம்மளை நம்மளுக்கே ஒரு துணி பிடிச்சிட்டு நம்மளே அந்த துணியை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடையிலேனா ரெடிமேட்லாம் அப்படி இல்லை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதை போய் வாங்கணும் ரேட்டும் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கும் நம்மளுக்குக் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அதே நம்ம வீட்டில் வாங்கினோம்னா கொஞ்சம் நம்மளே வாங்கிக்கலாம் நம்மளே நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் கம்மியான காசில் நல்ல குவாலிட்டியில் நம்மளே வீட்டில் இது பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் கடையில் உள்ளது அப்படி இல்லை ரெடிமேட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் கடையில் வந்து அவங்க ரொம்ப சார்ஜ் பண்ணுவான் டேக்ஸ் எல்லாமே போட்டு நம்மளுக்கு வந்து சார்ஜு அதிகமாக அதிகமாக தான் கா கொடுப்பான் இதே நம்ம வீட்டில் தச்சால் அப்படி இல்லை நம்ம கம்மியான ரேட்டுக்கே துணி நல்ல குவாலிட்டியில் வாங்கினா நம்மளே வீட்டில் இருக்கிற வச்சு நம்ம இப்போது டெய்லராக இருந்தோம்னால் அந்த நூல் ஆரி ஆரி பீட்ஸ்லாம் போட்டு நம்மளே அதை பண்ணிக்கலாம் ஆனால் கடையில் அப்படி இல்லை ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டோன் போட்டாங்கன்னால் அந்த ஸ்டோனுக்கே இப்ப ரெண்டாயர ருபாய் மூவாயர ருபாய்னு கேட்பாங்க நம்ம வீட்லேனா நம்ம நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ பீட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரெடிமேட்ஸ் விட மக்கள் எல்லோருமே இப்படி க கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே தைக்கிறது தான் ப்ரிப்பர்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் மார்க்கெட்டில் உள்ள ஆடைக்கும் நம்ம வீட்டில் தச்சு இதுக்கும் உள்ளே வித்தியாசம் அதனால் தான் ரெடிமேடை விட இந்த இதுக்கு எல்லோருமே குவாலிட்டி அதிகமாக இருக்கனால் இத ப்ரிஃப்பர் பண்றாங்க இதனால் தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது நம்மளே தைக்கிறதுனால் குவாலிட்டியும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி குவான்டிட்டியும் இருக்கும் நம்ம ரேட்டும் நம்மளுக்குக் கொஞ்சம் கம்ஃபர்டபுலாக அஃபோர்டபுலான இது ரேட்டில் இருக்கும் இதே கடையிலனால் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் தான் நம்ம வாங்கணும் இதுனால் அப்படி இல்லை நமக்கு இஷ்டம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளோட துணி ஒரு துணி எடுத்தோம்னால் துணி எடுத்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே கம்ஃபர்டபுலாக போட்டுக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கலாம் இதே கடையிலனால் நமக்கு எதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த டிசைனில் நம்ம சைஸ் இருக்காது அப்படிலாம் இருக்கும் இதுவே நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம்னால் அப்படி இல்லை நம்ம சைஸுக்கு ஏற்ப நம்மளே அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ரேட்டும் இப்போ கடையில் போய் ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தோன்னால் இது ரெண்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இதில் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்